கிரகண வால்நட்சத்திரம் போன்ற நிகழ்வுகளை நான் நேரில் பார்த்ததுண்டு கிரகணத்தின் போது மாசமாக இருக்கிறவங்க வெளியில் வந்தாங்கன்னா அந்த குழந்த ஊனமுற்றோ இல்லை மூளைவளர்ச்சி கம்மியாக பிறக்கும் அப்படின்ட்ருக்காங்க அப்புறம் இந்த வால்நட்சத்திரத்தை பார்த்து நம்ம ஏதாவது ஒரு விஷயங்கள வேண்டிகிட்டா நடக்கிங்குறது ஐதீகம் அந்த ஐதீகத்தின் மூலிமா சிலருக்கு நடந்துருக்கு சிலருக்கு நடக்கல ஏன்னால் நடந்த விஷயங்கள் நம்ம மனசை கவர்ந்துருக்குது நடக்காத விஷயத்த பற்றி நம்ம பேசக்கூடாது